சமையல் வந்து குழம்பு ரசம் காய்கறி வைக்கிறதெல்லாம் ஈஸி தாங்க அது ஈஸி தான் அது வந்து முருங்க்காய் சாம்பார் பொரியலு இந்த மாதிரியெல்லாம் பண்ணி சாப்பிடுவோம் அப்புறம் வந்து சிக்கன் மட்டன் செய்கிறது வந்து நாண்வெஜ்ஜுயில் வந்து மீனு சிக்கன் மட்டன் இதெல்லாம் செய்வோம் அதை வந்து செய்கிறது எப்படின்னா மீனுக்கு வந்து மிளகாத்தூளு மல்லித்தூள் இந்த கரம் மசாலா பொடி இதெல்லாம் போட்டு கரைச்சி புளி கரைசல் வெச்சு செய்வோம் அந்த கொதிக்க வெச்சு மீனு போட்டால் மீன் குழம்பாயிரும் சிக்கனில் வந்து பெப்பரு இந்த மாதிரி மசாலா தூளெல்லாம் போட்டு பிறட்டி வெச்சு தாளிச்சி கொட்டி பண்ணால் அது பெப்பர் சிக்கன் ஆகிரும் அப்புறம் வந்து மட்டன் வந்து மொளகாய் மல்லி சீரகம் கருவேப்பில்லை சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டும் அரைச்சி தாளிச்சும் அரைச்சி தாளிச்சி விட்டு அது வந்து மட்டன் வேக வெச்சு போட்டால் மட்டன் குழம்பாயிரும் இந்த மாரி தான் குழம்பு ரசம் செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பாடு வெச்சு சாப்படு வோம் முருங்க்காய் சாம்பாருக்கு முருங்க்காய் பருப்பெல்லாம் வேக வெச்சும் அதை தாளிச்சி கொட்டி முருங்க்காய் சாம்பார் பச்சைப்பயிறு கொள்ளு தட்டைப்பயிறு இதெல்லாம் செய்வேன் எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் செஞ்சு சாப்புடுவோம் அதனால தான் உடம்புக்கு நல்லதுங்க எதோ ஒரு ஒன்னே ஒரே ஐட்டம் செஞ்சு சாப்புடக்கூடாது எல்லாமே செஞ்சு சாப்பிடணும் அதான் நல்லது உடம்புக்கு